ஸோ இந்த புக் இந்த புக்கு வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி எழுதுனவரு வந்து ஜோசப் மெர்ஃபை ஸோ ரொ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு என்ன அப்படின்னா எல்லோருமே ஒரு படிக்க வேண்டிய புக்கு வந்து இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த புக்கை வந்து ஏன் அந்த ஆர்த்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஆழ்மனசை வந்து நீங்கள் திறந்து வைக்கணும் திறந்து வைச்சீங்க அப்ப்டின்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது என்ன நட என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நமக்குத் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதனோடய பா சாப்ட்டர் வந்து நிறையா சாப்ட்டர் வந்து போயிகிட்டே இருக்கும் அதாவது பன்னெரெண்டு சாப்ட்டருக்கு மேல் இருக்குது அந்த இது இது புக்கு ஸோ அதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கறது அப்படின்னா உங்களோடய ஆழ்மனதுல என்ன ஓடிகிட்டிருக்கு நம்மளோடய ஆழ்மனதோடய உண்மை தெரிஞ்சுருச்சி அப்படின்னா எல்லோருக்குமே எல்லாமே நல்லா நடக்கும் அப்போ ஆழ்மனதோடு ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆழ்மனதை இப்போ நம்ம பணம் எங்கிட்டுருந்து வருது எதனால நம்ம செலவழிக்கிறோம் நம்ம நம்ம என்னென்ன கஷ்டம் நமக்கு வருது என்னென்ன கஷ்டம் நமக்கு வரக்கூடாது இது எப்படி நம்ம தடுக்கலாம் எல்லாமே அந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த புக்கை நம்ம ஒரு தடவை படிச்சுட்டோம் அப்படின்னா அதனோடய அடுத்த புக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜோசப் சாரை கேட்கற லெவலுக்கு நமக்கு அந்த புக்கோட ஆர்வம் வந்து தூண்டும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைலியும் என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் அந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாரு இந்த ஒரு சோகம் நடக்கப்போகுது அப்படின்னா ஆழ்மனசில் எப்படி அது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அது ஒவ்வொரு சாப்ட்டர் நம்ம படிக்கும் போதும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நமக்கே விய ஒரு இந்தக் கஷ்டம் வந்து இதனால் தான் வந்தது இதனால் போயிடும் அப்படின்னு நம்ம வந்து விய ஒரு வியந்து நிற்கற லெவலுக்கு அந்த புக்கோடய ஒவ்வொரு வரிகளுமே இருக்கும் ஆழ்மனதை ஓப்பன் பண்ணி ஒருத்தவங்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அந்த புக் அவங்கள சுற்றி நம்மளை சுற்றி அவங்க எப்படி இருப்பாங்க அதை அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோடய ஆழ்மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்த முடியும் ஆழ் மனசை நம்ம ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் ஏன்னால் வந்து ஒரு வேலையில் நம்ம ஒரு ஒரு வேலையில உள்ள போய் நம்ம ஒரு பணியை செய்கிறோம் அப்படின்னா அந்தப் பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா ஆழ்மனதோட ஒரு ஃபுல்லோடு கான்செண்ட்ரேஷனோடு செஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ அந்தப் பணி வந்து நமக்கு சிறக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்போ வந்து அந்த ஒரும ஒருநிலைப்பாடை வந்து கொண்டு வர்றது தான் இந்த புக்கோடய ஒரு மெயினானா ஒரு கருத்தாகவே வந்து ஜோசப் மர்ஃபை வந்து சொல்லியிருப்பாரு அதனால் நம்ம எப்படி வந்து இந்த தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா தியானத்தோடய முக்கியத்துவம் என்ன எப்படி வந்து தியானத்தில் ஒருநிலைப்படுத்தி அந்த மனசை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு வர்றதுன்னா என்ன எப்படி கொண்டு வர்றது எல்லாமே அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஒருநிலை எல்லோருமே ஒருநிலைப்படுத்தியிருக்கணும் ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோடய நம்மளோடய ஒவ்வொரு இதிலையுமே நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதை முழுமையா நம்ம சந்தோஷப்பட்றோமா அடுத்து வருத்தம் வரப் போது அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தக் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராப் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்லபடியாக சந்தோஷப்படணும்னாலே நமக்கு இந்த புக்கை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி